ரேடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நியூஸில் வந்து கரெக்டாக தான் சொல்வாங்க ஏன்னா வந்து இத்தனை மணிக்கு மழை வருது எத்தனை மணிக்கு வந்து வெயில் வரும் இந்த இடத்தில் வந்து டிகிரி செல்சியஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் நியூஸ்பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நியூஸ்பேப்பர்லேயும் ஒரு ஒரு மாதிரியான செய்தியை தான் பரப்புகிறாங்க அதில் வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தினமணி வந்து நல்ல நியூஸ்பேப்பர் தந்தி தினத்தந்தியும் தினமலரும் வந்து கொஞ்சம் ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்வேன் ஏன்னா வந்து போனில் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லோத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் யூடுயூபரும் ஒவ்வொரு மாதிரியான நியூஸ் தான் வந்து பரப்புகிறாங்க ஸோ அது வந்து கரெக்டான நியூஸாக இருக்க முடியாது இப்போது கரெக்டான நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கரெக்டாக சொல்வாங்கன்னு தோணுது எனக்கு